பழைய தலைமுறைக்கு பேசக்கூடிய பொருள்கள் எதுனெல்ல பொருளையும் நல்லா அனுபவித்து பேசலாம் பிடிக்கலாம் தெளிவாக இருக்கும் இப்பத்த கொழந்தைகள் படிக்கிறதுக்கு சே பார்க்கறோம் பிடிக்கிறோம் எந்த விதத்தில் இருந்தாலும் நான் அதை விட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது பார்க்கறப்பவே இப்போ இது பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்குங்க இப்போ வந்து ஒரு தபால் போட்டோமுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கிடைக்கையில அது எதிர்பார்த்திருப்போம் அந்த தகவல் கேட்டிருக்கையில நமக்கு ம அதுக்கு பதில் தெரியலை ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் ஆனால் இப்போது செக்கெண்ட் வித்தின் செக்கெண்டில் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஆனால் அது ரெண்டுக்கும் அப்போவும் போக முடியாமல் இப்போவும் போக முடியாமல் இதையே பார்க்ககூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்குது ஆனால் இது தான் ஊருடன் ஒத்து வாழுங்கிற மாதிரி இதைத்தான் அனுசரித்து போகணும் வருங்கால கொழந்தைங்க பழசெல்லாம் இப்ப இருக்கிறதைய தான் அவிங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பிருக்குது நமக்கு இருந்த அனுபவங்கள் அதுவும் நல்ல விதமாக இது வரைக்கும் பார்த்தது அதையே தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கமே ஒழிய இது முடித்த பின்னாடியே இதைத்தான் நம்ம அனுசரித்து பாத்துக்க வேண்டியதாக இருக்குது